ஆமாம்மா சொல்லுங்கள் அம்மா என்ன பண்ணுது மேம் அது இல்லை எதுவும் ஐஸ்க்ரீம் இல்லை மோர் எதுவும் அதிகமாக சாப்பிட்டீங்களா ரெண்டு அம்மா ரெண்டு மாசமாக தொண்டை வலிக்குதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் இப்போ வந்து ஃபோன் பண்ணி கேக்கிறீங்களேம்மா இப்போ ரெண்டு மாசமாக எப்படி எப்படி அம்மா இப்போது கேன்சர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இதாக தான் தெரியும் நீங்கள் என்னென்னா வெந்நீர் குடித்து சரி பண்ணலாம் அப்படின்னு நெனைச்சீங்கன்னா என்னம்மா அர்த்தம் அப்புறம் நாங்கெல்லாம் எதுக்கும்மா டாக்டராக இருக்கோம் மேம் வயசு எத்தனை ஆகுது தேர்ட்டி ஃபோர்னா நீங்கள் அறுபது வயசில் வர நோயெல்லாம் சொல்கிறீங்களேம்மா மூட்டு வலிக்குமே

இல்லை டெய்லி வீட்டு ஃபுட்டா இல்லைன்னா கடையில் வாங்கி சாப்பிடுவீங்களாம்மா சரிம்மா இது எத்தனை நாளாக இருக்குதுன்னு சொன்னீங்க ரெண்டு மாசமாக இருக்கா இது நீங்கள் டேப்லெட்டு அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களா ம் சுகர் ஏதாவது இருக்காம்மா ம் இப்போது உங்களுக்கு பேக் பெயின் இருக்குது தொண்டை வலி அதிகமாக இருக்குது அப்படி தானேம்மா சரிம்மா நீங்கள் அதிகமாக இப்போ மாத்திர இது மாதிரி அதிகமாக எடுக்காதிங்க நார்மலாக நம்ம சுக்கு காஃபி போட்டு குடியுங்க அப்புறம் பொது பொதுவாக நார்மலாக இந்த இயற்கையான ஃபுட்டாகவே சாப்பிடுங்க காலையில் டையத்துக்கு சாப்பிடுங்க டையத்துக்கு சாப்பிட்றது தான் தலை வலி அதிகமாக வராது ஆ காலைல டையத்துக்கு சாப்பிடுங்க அதேமாதிரி மதியம் லன்ச்சிக்கெல்லாம் என்னம்மா எடுத்துக்குறீங்க என்னம்மா செரிமான ஆகிற மாதிரி இருக்கா இல்லை சரிம்மா தயிர் வந்து நம்ம ரொம்ப அம்மா தயிர் வந்து ஐஸில் வெச்ச மாதிரி ரொம்ப கோல்டாக சாப்பிடாதீங்க முடிஞ்சவரைக்கும் அது மோராக சாப்பிடுங்க அதுதான் நல்லது இப்போ பாக்கெட் தயிர் எதுவும் கேடு தான் பார்த்துக்கோங்க அது நெக்ஸ்ட் வந்து அந்த தயிரில் உள்ள அந்த இது ஃபுல்லும் நம்ம சளி மாதிரிதான் தொண்டையில் நிற்கும் அதுவே மேக்ஸிமம் வலிக்கு காரணமாக இருக்கும் ஆனால் இப்போ உங்களுக்கு ரெண்டு மாசமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா டானிக் எதுவும் குடிக்கிறீங்களா முடிஞ்சவரைக்கும் இந்த சுடுதண்ணி குடியுங்க மாத்திர அதிகமாக எடுக்காதீங்க ஏன்னா மாத்திர நீங்கள் முழுங்குறதே உங்களுக்கு அதிகமா அந்த தொண்டை வலிக்க தான் செய்யும் முடிஞ்சவரைக்கும் டானிக் எடுங்கள் அப்படி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் நாளைக்கு என்னை வந்து பாருங்கள் காலையில் ஆ மேம் நம்ம நீங்கள் எங்கேயிருந்து பேசுகிறீங்க இல்லை மேம் இல்லை மேம் எனக்கும் சென்னை தான் ஆனால் நான் ரெண்டு இடத்துல கிளினிக் வச்சுருக்கேன் நீங்கள் எங்கேன்னு சொன்னிங்கன்னா நாங்கள் அதுக்கு தகுந்த பக்கத்தில் இருக்கிற கிளினிக்கு உங்களை நான் வர சொல்வேன் ம் எனக்கு ஓகேம்மா